கிராமப்புறத்தில் நிறைய திறமையான விவசாயிங்கள்லான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடக்கிறதுனால வெளிநாட்டில் தேடி போகிறாங்களே தவிர அவங்கள நம்ம உள்ளூர்குள்ளே வச்சிகினும் அப்படினா கொஞ்ஜ கூலி சேர்த்து கொடுக்குணும் இப்போ உதாரணமாக கிராமத்தில் வந்து பார்த்தீங்னா காலையில் ஒரு ஆற்றை மணிக்கு நாற்று நட ஆரம்பிச்சாங்கனா மதியானம் ரெண்டு மணி ஆயிபோயிடும் வெறும் முன்னூறுரூபா தான் கூலி எங்கரேஜ்க்கு அந்த இடையில ஒரு காஃபி டீ இதுமாதிரி கொடுக்குறாங்க அதே வந்து டவுன்லருக்கவுங்க வந்து இந்த வேலையை செய்ய முடியாது அந்த கரும்பு சோகையுறிக்கிறது வந்து பார்த்தீங்னா ஒரு ஏக்கராக கணக்கு பேசிக்குவாங்க அந்த அதில் வந்து கொஞ்ஜ ஏன்னோ தானோன்னு உரிச்சாங்கனா அந்த கையில் வந்து கிளிச்சிடும் அந்தக்கரும்பு சோகை அப்புறோ இந்த மிளகுன்னு சொல்லி ஒன்று ஏறிடும் உடம்பு பிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வந்து கிடக்கிறதில்ல அதனால் ஒரு நல்ல ஊதியம் கிடச்சா நல்லது விவசாயத்துக்கு கொஞ்ஜ அமௌண்ட்டு அவங்க உழைப்புக்கு தகுந்த கூலிப்பணோம் கொஞ்ஜ சேர்த்து கிடச்சா நல்லதுன்னு நினக்கிறன் நான்